தமிழ் தான் தமிழ்ன்னா எனக்கு பிடிக்கும் நாங்கள் தமிழ் தான் பேசு பிறந்ததுலேந்து சின்ன வயசுலர்ந்து சின்ன வயசுலந்து நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம் தமிழ்ன்னா எங்களுக்கு பிடிக்கும் தமிழ் வார்த்தைகள் தான் நாங்கள் பேசுகிறோம் ஸோ எங்கள் குழந்தைங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் தமிழ் தான் பேசுவோம் தமிழ் வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தைகள் நாங்கள்